எங்கள் வீட்டில் பீரோ வாங்கினோம் பீரோ வாங்கி இருபது வருஷம் ஆகிடுச்சி இன்னுமும் அந்த பெயிண்ட் கொஞ்சம் கூட கலர் மாறல பொருளும் நல்லாயிருக்கு வெயிட்டும் நல்லாயிருக்கு அதே சமயத்தில் கலர் எங்களுக்கு பிடிச்ச கலராக இருக்குது எல்லாேரும் சொல்கிறாங்க உங்கள் வீட்டு உங்கள் வீட்டு பீரோ மட்டும் எப்படி அதே இன்னும் கலர் போகாமல் இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு அதே சமயத்தில் ஒவ்வொரு சாவியும் போடும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது கரெக்டாக திறக்குது ஒரு சிலது வந்து லாக் அங்கங்கே மாட்டிக்கிச்சு எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்கன்னு போய் சாவி பூட்டு போடுகிறவங்களயெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க ஆனால் நாங்கள் வாங்கி இத்தனை வருஷம் ஆகுது பீரோவும் நல்லாயிருக்கு பொருளும் நல்லாயிருக்கு கலரும் நல்லாயிருக்கு அது நாங்கள் வந்து இதுவரைக்கும் ஒரு அஞ்சாறு வீடு மாறிவிட்டோம் ஒவ்வொரு இடத்துலையும் தூக்கி வைக்கும்போது எந்த எந்த ஒரு அது இந்த இதெலாம் சேஃப்ட்டி பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அட்டை வச்சு எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் இதுவரைக்கும் கலர்கிறது எதுவும் போகல தூக்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது அதுக்கு தூக்கிட்டு வரும்போது சொல்கிறாங்க ஜனங்கள் நாங்களே எத்தனையோ இடத்துல பீரோ தூக்கியிருக்குறோம் ஆனால் இந்த மாதிரி எதுவும் இல்லை நல்லாயிருக்கு பீரோ தூக்குறதுக்கும் நல்லாயிருக்கு கலரும் போகல நல்லாயிருக்கு அதே போல உள்ள எங்களுக்கு வந்து சேஃப்டி லாக்கரெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க பத்திரம்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சேஃப்ட்டி லாக்கர் கரெட்டாக இருக்குது நகைங்கள் வைக்கிறதுக்கு சேஃப்ட்டி லாக்கர் தனியாக இருக்குது பைசா வைக்கிறதுக்கு தனியாக லாக் லாக்கரு அதே மாதிரி துணிங்க வந்து பே சர்ட்டெங்கலாம் ஆங்கர் மாட்டுறோமே அதுக்கு தனி பட்டு புடவ ஆங்கர் மாட்டுறதுக்கு தனியாக இருக்குது ட்ரெஸ் அடுக்கி வைக்கிறதுக்கு வந்து அது நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்க்கும்போது பீரோ உள்ள கவர்ச்சியாக அவ்வளோ நல்லா திறந்தாலே அவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது தனித்தனியாக எங்களுக்கு ரேக் கொடுத்துருக்குறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது யாரையுமே நாங்கள் பத்திரம் வைக்கிற இடம்லாம் யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளோ சீக்ரட் லாக்கரு நகை வைக்கிற சீக்ரட் லாக்கெலாம் அது வந்து எப்படின்னா வெளியில் ஒரு லாக்கு உள்ள பூட்டினது ஒரு லாக்கு அதுக்குள்ளே ஒரு லாக்கு அதுக்கப்புறம் ஒரு லாக்கு அப்படியே அங்கே நகைங்கள் வைக்கிற சேஃப்ட்டி லாக்கர் பார்த்தோன்னா நாலாவது சாவி போட்டால்தான் அந்த லாக்கே திறக்க முடியும் அந்தளவுக்கு சேஃப்டியாக எங்களுக்கு பீரோ செய்து கொடுத்துருக்காங்க நல்லாவும் இருக்குது கலரும் நல்லாயிருக்கு கலரெலாம் சூப்பர் கலரு பிங்க்கு கலரு லைட் எல்லோ சைடில் அவ்வளோ நல்லா இருக்குது அதே மாதிரி அந்த கைப்புடியெலாம் வந்து நல்ல கம்பெனி கோத்ரேஜ் கம்பெனி நல்ல கம்பெனியாக போட்டிருக்காங்க கைப்புடியெலாம் இவ்வளோ நாள் வருது சில இடத்துல வந்து அய்யோ ஒரு வருஷம் தான் ஆச்சு கைப்புடி புட்டுக்கிச்சு அப்படின்ட்டு கைப்புடியெலாம் வாங்கிகிட்டு வந்து ஆளாக கூட்டு வந்து ரெடி பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் பீரோ வாங்கணுதிலேருந்து இன்னும் எந்த ப்ராப்ளமும் பண்ணதில்லை நல்லா சேஃப்டியாக இருக்குது நல்லாயிருக்கு நல்ல பொருள்